பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறத பற்றி சொல்கிறேன் கேட்குறாங்க ஊக்கத்தொகைய கேட்குற உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊக்கத்தொகை மடிக்கணினி சைக்கிளு இன்னும் புக்கு நோட்டு இன்னும் நிறைய இது யூனிஃபார்மு பேக்கு செருப்பு ஸூவு இவை எல்லாமே கொடுக்குறாங்க இந்த முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் தர மாட்டாங்க அப்டேயே ஸ்கூல் போய்விட்டு சாப்பாடு மட்டும் போடுவாங்க இப்போ எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாமே நீ வந்து உக்கார்ந்து க்ளாஸில் பாடத்தை கவுனிச்சா மட்டும் போதும் அவங்க பேனாலேருந்து பென்சில்லேருந்து நோட்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க அப்போ நம்ப என்ன பண்ணணும் முக்கியமாக படிக்கணும் போய் போய் உக்கார்ந்தா இதனாலே எந்த பாதிப்பும் வராது அவங்க இலவசம் கொடுக்குறது நல்லது தான் இப்போது எல்லாராலயும் இலவசம் இலவசம்னு இலவசம் வாங்க முடியாதுல்லை ஒரு இல்லாதபட்டவன் வந்து வாங்கிக்கிறான் இருக்கிறவனுந்தான் அப்போ அவனுக்கும் கிடைக்கிறப்ப அது பெனிஃபிட்டு தானே அது அவனுக்கும் கிடைக்கிது இல்லை இருக்கிறவனுக்கும் கிடைக்கிது இல்லாதவனுக்கும் கிடைக்கிது அது மாதிரி பார்த்துட்னா அவனுக்கும் அது பெனிஃபிட்டு தான் அது கு அந்த வகையில் அதை எந்த இடத்துலயும் அந்த திட்டத்தை எல்லாம் சொல்ல முடியாது அதனாலே பசங்களுக்கு எல்லோருக்கும் ஹெல்ப்புல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால் எந்தப் பிரச்சினையும் வராது அது மாதிரி அது ஒரு எந்தப் பிரச்சினையும் வராது அந்த கல்வியிலும் மடிக்கணினி அதெல்லாம் கொடுக்குறத பற்றி